ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் ம் என்ன வேணும் ஆ ஆ ஹேர் கலரிங்கா சரிங்க மேம் உங்கள் எப்போ மேம் பண்ணணும் உங்களுக்கு நாளைக்கு ஈவ்னிங்கா உங்களுக்கு ஃபங்ஷன் எப்போ அப்படியா அந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும் அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணுமா அப்போ உங்களுக்கு க நாளைக்கு ஈவ்னிங் பண்ணணுமா ஹேர் கலரிங்கு ஏற்கனே பண்ணியிருக்கீங்களா மேம் அப்படியா ஆ எனக்கு ஒரு ஒரு பேக்கேஜுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு மேம் ஆ பர்த் டே பார்ட்டிக்கு வந்து தௌசணு ஃபோர் தௌசண்ட் வரும் மேம் ஃபோர் தௌசண்ட் ஆ ஓ நீங்கள் எந்த ஏரியா மேம் போஸ் நகரா சரிங்க மேம் ப்யூட்டி பார்லர் எங்கே இருக்கும்னு தெரியுங்களா உங்களுக்கு ஆ நான் வாட்ஸ்அப்பில் வேணால் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் இது உங்களுக்கு யார் சொன்னது இந்த ப்யூட்டி பார்லர் ஃப்ரெண்டா ஓகே மேம் நீங்கள் நான் அப்போ நாளைக்கு ஈவ்னிங் எத்தனை மணிக்கு வரீங்க ஆ எல்லாமே இருக்கு மேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தமாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மேம் ஆ அதே மாதிரியே ஆ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதே மாதிரியே நாங்கள் பண்ணி விட்டுருவோம் மேம் எத்தனை மணிக்கு மேம் நாளைக்கு நீங்கள் வரீங்க ரெண் ரெண்டு ஹேர் ஸ்டைல் பண்ணணுமா மேம் சரி மேம் ரெண்டுமே வெட்டிங் தானா இல்லை வேறு பேக்கேஜ் ஏதாவது போடலாமா ஆ ஓகே மேம் அப்போ த்ரீ தௌசண்ட் ஈவ்னிங்க்கு மார்னிங்க்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் மொத்தம் எய்ட் தௌசண்ட் வரும் மேம் செவன் தௌசண்ட் வரும் மேம் ஆ நீங்கள் வந்துடுங்க நான் பண்ணிவிட்டுறேன் உங்களுக்கு ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஆஃப் ஆன் அவர் குள்ளே முடிஞ்சுரும் மேம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ணிவிட்டுறோம் ஆஃபரோடு தான் மேம் போட்டிருக்கேன் இப்போ சம்மருக்கு நிறையா ஆஃபரெலாம் இருக்குது அதில்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ பார்லர் வாங்க நம்ம பேசிக்கலாம் என்ன ஆஃபர்னு சொல்லிவிட்டு

ஆ இருக்குது மேம் நிறைய இருக்குது நீங்கள் பார்லர் வந்திங்கன்னால் பார்க்கலாம் மேம் உங்களுக்கு எந்தமாதிரி ஆஃபர் தேவையோ அந்தமாதிரி பண்ணிக்கலாம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்